எனக்கு பிடிச்ச கேமிங்கில் மெமரி எதுன்னா நான் பிளே ஸ்டேஷனில் போகிட்டு விளையாட்டின கேமிங் தான் நான் பிளே ஸ்டேஷனில் விளையாடின கேமிங்கில் இந்த கன் ஷூட்டிங்ஸ் கன் ஷூட்டிங்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்பறம் வந்துகிட்டு இந்த லேசர் ஃபுட் பால் விளாடுற து இப்போ அந்த ஃபுட் பால் அந்த உள்ளே வச்சுட்டு ஒ ஒரு ஸ்லைடு மாதிரி இருக்கும் அந்த ஸ்லைடை வச்சுட்டு விளாடும் போது அந்த லேசர் வந்து எந்தளவுக்கு மூவ் ஆகுதோ நம்ப லைட்டாக மூவ் பண்ணாலும் அது போகிட்டு டக்குனு கோல் விழகிற மாதிரி அதுலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு கார் கார் ரேஸிங் பண்ணணும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் நான் பிளே ஸ்டேஷனில் போகிட்டு அதை ரியலாக ஒரு

ஒரு இதை பண்ண மாதிரி கார் கார் ஓட்டுன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அதே மாதிரி எனக்கு பைக் ரேஸிங்கும் பிடிக்கும் அந்த பைக் ரேஸிங்கில் போகிட்டு ஓட்டம் போது ஒரு ரியல் ரியல் ஃபீல் வந்து கிடச்சிது அப்புறம் வந்து கன் ஷூட்டிங்குலேயும் அப்படி தான் கன் ஷூட்டிங்கில் வந்துகிட்டு அந்த ஸ்பெக்ஸ்லாம் மாட்டிக்கிட்டு ஒரு ரியல் லைஃப் ஒரு ஆர்மி மாதிரி ஒரு ஃபீல் பண்ண ஃபீல் பண்ணி அந்த கன்னை ஷூட் பண்ணது அதெலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த லேசர் வச்சுட்டு ஃபுட் பால் ஃபுட் பால் விளாடுறது நம்பகிட்ட ஆளுக்கு ஒரு ஒரு ஸ்லைடு கொடுத்துட்டு ஆப்போசிட் டீமை வச்சுட்டு அந்த ஸ்லைடை வச்சு அந்த லேசர் எந்த அளவுக்கு மூவ் ஆகுதோ அந்த லேசரை மூவ் பண்ணிவிட்டு நம்ம மைண்ட் கேம் மாதிரி வச்சு விளாடுறது ரொம்ப பிடிச்சிருந்துது அப்பறம் வந்து க கன் ஷூட்டிங்கு அப்புறம் இன்னொன்னு அந்த பபுல் பபுல் ஷூட்டிங்ஸ் இதை மாதிரி ஒரு கேம்லாம் விளாடுறது அப்புறம் ரேஸிங் எல்லா ரேஸிங்கும் இருந்துச்சு அப்புறம் இந்த ஏர் ஷிஃப்ட் ரேஸிங்கு ஏர் ஷிஃப்ட் ரேஸிங் எப்படின்னா நம்ம வந்துகிட்டு ஜாய் ஸ்டிக் வச்சுட்டு ஜாய் ஸ்டிக்குன்ற ஒரு இன்ஸ்ட்ருமென்ட்டை வச்சு நம்ம மூவ் பண்ணுறது மூவ் பண்ணிகிட்டு அப்பறம் கிரிக்கெட் கேமிங் அதையும் அதேப் போலவே டேபிள் டென்னிஸ் டேபிள்ளை பிளே ஸ்டேஷன் டேபிள் டென்னிஸ் வந்து ரியலாக இப்போ அந்த பக்கம் ஆப்போசிட்லேருந்து ஒரு எல்இடி டீவில் இன்னொருத்தங்க பால் த்ரோ பண்ணுற மாதிரி அந்த லேசரை நம்ம தட்டுற மாதிரியும் அப்படின்னா அப்படிலாம் ஒரு ரியலாக நம்பக்கூட வந்து இன்னொரு பாட்னர் விளாடுகிற மாதிரி அப்படில்லாம் வந்து ரியலாக விளாடுறப் போல ஒரு பிளேஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கேமிங் விளாடுகிறது ரொம்ப பிடிச்சிருந்தது